என்னோடய சிறப்புத் திறமைனு பார்த்தீங்கனா நான் மெடிக்கல் லைனில் இல்லை இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லை அதனால வந்து அவரு மூலிமா நானு நான்தா அவர ஹாஸ்பிட்டலு கூட்டுனு போயிட்டு மருந்து இன்ஜெக்ஷனு எல்லாமே நான்தான் பண்ணுறேன் அதனால வந்து எனக்கு வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்ட்டில் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது இப்போ ஒரு எதாது ஒரு உயிருக்கு ஆபத்து ஆனாலும் என்னால் தனிப் தனித் தனிப்பட்ட விதத்தில் நானு காப்பாத்துவேன் கண்டிப்பாக என்னால் காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு எனக்கு ம என்னோடய சிறப்பு திறமைகள் அதில் நான் டெ டெவலப் பண்ணிருக்கிறேன்